எனக்கு வந்து ஹோட்டல்லாம் போனோம்னால் எனக்கு ரொம்ப பிடித்தது பரோட்டா தான் பிடிக்கும் ஏன்னா இந்த பரோட்டாலாம் சாப்பிட்டோம்ன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அது சாப்பிட்றப்ப அந்த ஹோட்டல்னால் பலவிதமான உணவுகள்லாம் இருக்கும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப விரும்பி சாப்படுறதுன்னா அந்த பரோட்டா தான் ஏன்னா அந்த பரோட்டாவில் வந்து அந்த குருமா ஊற்றி சொதம்ப சாப்பிட்றப்ப அது ஒரு தனியான ருசி தரும் அதுவும் இல்லாமல் ஹோட்டலிலல வந்து பலவிதமான உணவுகள்லாம் இருக்கும் என்னன்ன உணவுலாம் இருக்குன்னால் பரோட்டா இருக்கும் தோசை இருக்கும் சாப்பா உணவு வகைகளாக இருக்கும் சாப்பாடு அதுக்கு வந்து குழம்பு ரஸம் காய்கறி அப்பளம் பாயசம்லாம் கூட வச்சு கொடுப்பாங்க வடை கூட இருக்கும் அதலாம் இல்லாமல் ஹோட்டலில் வந்து சப்பாத்திலாம் சாப்பிட்றப்ப அது வந்து சும்மா சப்போஸ் ஹார்டாக கூட செஞ்சுக்கொடுப்பாங்க அதலாம் இல்லாமல் பரோட்டா சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் அதைதான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நம்ம புது இடத்துக்கு திடீர்னு போறோன்னால் புது இடத்துக்கு போகிறப்ப திடீர்னு நம்ம லாங் ட்ரைவ் போகிறப்ப தாபாவில் பார்த்து போகிறப்ப தாபா கடையில் நிப்பாட்டி சாப்பிட்றப்ப அங்கே என்ன புதுசாக இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட்றதே தாபா கடையில் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டது சப்பாத்தி தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அதனால் சப்பாத்தி ஆனால் அது ஹார்டாக இருந்தாலும் சரி நம்ம அதுதான் சாப்பிடுவோம் தாபாக்கள்லாம் போட்டால் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல பார்த்தமுன்னாவே வெளியே அலங்காரம் சும்மா அழகாக லைட்டுல்ஸ்லாம் போட்டு சும்மா அழகாக இருக்கும் அதை பார்த்தாவே போனாவே நம்ம சாப்பிட இழுக்கும் அப்படியே அதனால் அந்த தாபாக்கள்லாம் போனால் அங்கேயும் நிறைய இருக்கும் புதுசு புதுசாக இருக்கும் நம்ம எல்லாமே சப்பாத்தியை தவிர அங்கே புது புது ஐட்டங்கள்தான் இருக்கும் அது எல்லாமே நம்ம சாப்பிட்ணும் தோணும் அதனால் ஹோட்டல்லேயும் சரி புதுசாக நம்ம லாங் டைம் போகிறப்ப தாபாக்கள்லாம் போனோம்னால் அங்கே புதுசாக சாப்பிட்ற செஞ்சு பார்க்குறப்ப தாபாக்கள்லாம் போனால் அதுவும் நமக்கு சந்தோஷத்த கொடுக்கும் ஆனால் நம்ம தபாக்கள்லாம் போனால் அதுவும் நம்ம விரும்பிதான் சாப்பிட தோணும் அதனால் ஹோட்டல்லேயும் சரி தபாக்கள்லேயும் சரி எல்லாமே அங்கே புதுசாக விரும்பி சாப்பிடுவோம் அவ்வளோதான்